இப்போது உணவு முறை எப்படி இருக்கும்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு பருப்பு தேவை பருப்பு சாம்பார் வைப்போம் அந்த பருப்பு சாம்பாருக்கு வரமிளகாய் மல்லி சீரகம் மிளகு இதெல்லாம் முதல்ல எண்ணெயில் வறுத்து நம்ம போடுவோம் அதனால அது நிறைய நம்ம பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும் போது இடித்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இடித்து போடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு அதுக்கப்புறம் நம்ம பொரியலுக்கெல்லாம் போடும்போது அதே கொஞ்சம் அந்த மிளகாதூள்ல கொஞ்சம் மற்ற பொருள்கள் வாசனை பண்ண பட்டை கிராம்பு சோம்பு இதையெல்லாம் சேர்த்து போடுவோம் நம்ம இந்த பொருட்கள் மசாலா பொருட்கள் அது இல்லைனா நம்ம என்ன செஞ்சாலும் அந்த ஒரு சுவை கிடைக்காது நம்ம நல்லா சுவையாக ருசிக்கணும்னு சொன்னால் இந்த பொருட்களெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லி மிளகா வெந்தயம் சீரகம் தனியாக மஞ்சக்கொம்பு கருவேப்பிலை பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த பொருளெல்லாம் தினசரி வாழ்க்க நம்ம சமைக்கிறதில் இது கலந்திருந்தா தான் நம்மளுக்கு அது ஒரு சுவையாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சுவையாக சாப்பிடும் போது நம்ம உடல் நலமும் நல்லாயிருக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம தலைமுற தலைமுறையா வந்தது இந்த பொருட்களெல்லாம் இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இதை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னால் இந்த பொருளெல்லாம் நம்மளுக்கு ஆரோக்கியமும் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம சுவைக்கவும் நல்லாயிருக்கும் நம்ம உடல் நலமும் நல்லாயிருக்கும் நம்ம கொழந்தைங்களுக்கும் நம்ம இதை நம்ம கொடுக்க அதே மாதிரி இப்போ நம்ம வேற பொருள்கள் கடையில் கிடைக்கிற பொருளெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் தயாரித்த பொருட்கள் உணவு முறைகள் எல்லாம் நம்ம பழக்கத்துல வைச்சா நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது நம்ம கொழந்தைகளுக்கு நல்லது நம்ம கலாச்சாரத்துக்கும் நல்லது அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம அது நல்லாயிருக்கா இது இன்னைக்கு இது இப்போது நம்ம சமைக்கிறதுக்கு இந்த பொருள் சேர்த்தா நல்லாயிருக்குமா இதை பாத்துட்டு தான் நம்ம எந்த ஒரு பொருளும் வாங்கணும் அதே மாதிரி மஞ்சள் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை நம்ம முடி வளர்றதுக்கு நல்லது பெருங்காயம் நம்ம சாப்பிட்ட உணவு அது நம்மளுக்கு ஜீரணம் பண்ணி கொடுக்குறதுக்கு பெருங்காயம் நல்லது அதே மாதிரி மல்லி எல்லாம் ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு நலன் இருக்குது அதனால நம்ம இந்த பொருட்களை நம்ம வாங்கும்போது எல்லாம் பார்த்து தான் வாங்கணும் நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லது அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது இப்போ காலையில் சீரகம் கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வைச்சி நம்ம சாப்பிடுவோம் அது சீரகம் அது பேர் நம்ம சீராக நம்ம அகம் இருக்கிறதுக்காக தான் அதுக்கு அதோட பேர் சீரகம்னு அர்த்தம் அதே மாதிரி மிளகு நம்ம இருமலுக்கு சாப்பிட்றோம் நம்ம தனி தனியாக இதெல்லாம் சாப்பிட்றம் போது எப்படின்னா அதாவது இதெல்லாம் ஒன்னாக சேர்த்து தான் நம்ம உணவு தயாரிக்கிறோம் நம்ம உணவு தயாரித்து நம்ம அதில் கலந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது நல்லா தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கொழந்தைங்களுக்கும் நம்ம இதை தான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த மசாலா பொருட்கள் என்னென்னனு சொல்லிட்டேனா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதே மாதிரி சாம்பாரில் பெருங்காயம் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் பருப்பு சாம்பாரில் பெருங்காயம் சேர்த்தப்ப தான் நம்மளுக்கு அந்த ஜீரண சக்தி நல்ல மாதிரியாக கிடைக்கும் எந்த ஒரு பொருளை நம்ம சாப்பிடும் போதும் நம்ம உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம இந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கிறதால் நம்ம உடல்நலம் பாதிக்காது நல்லாயிருக்கும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை இந்த உறவு உணவு நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்